கிராமப்புற பெண்களுக்கு கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் உதவும் ஏதேனும் ஒரு அமைப்பு இருக்கிறதான்னு கேள்வி இருக்குது அதுக்கு வந்து உண்டு ஏனால் கிராமப்புற பெண்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு முகாம்னு போட்டு வடலூர் கடலூர் திட்டக்குடி எல்லா ஊர்களில் வந்து வேலைவாய்ப்பு முகாம் நெ நிறையா இடத்தில் போடுறாங்க இது சில மாணவர்கள் படித்துவிட்டு சில பேர் போயிருக்காங்க சில பேர் வந்து இவ்வளோ தூரம் ஏன் போயும் வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி சில பேர் வீட்லையும் இருக்காங்க அதனாலே வந்து இன்னொரு வந்து வீட்டு வேலை செஞ்சுனு அப்புறம் வீட்டில் முந்திரிக்கொட்டை உடைத்தல் அப்புறம் வீட்டில் இந்த டூஷன் ஸ்கூல் பசங்கள் டூஷன் சென்டர் நடத்துதல் இதது சில வேலைகள் செய்கிறார்கள் அப்படியிருந்தும் சில பேர் படித்துவிட்டும் சில பேர் பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள் இதுக்கு என்ன பண்ணணும் சரியான வந்து வேலை இல்லாத காரணம் வேலை இல்லாத காரணன்னால் எல்லா இடத்துலையும் பெண்கள்தான் அதிக வேலைகளில் இருக்கிறார்கள் அது கடைத்தெருவாக இருக் கடையாக இருக்கட்டும் ஆபீஸாக இருக்கட்டும் டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் பெண்கள்தான் இருக்காங்க சில பெண்கள் இருக்காங்க சில பேர் படிச்சுட்டு வீட்டிலயே இருக்காங்க ஆனாலும் வீர கரெக்டான வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு சில கிடைக்கவில்லை செ அதேமாதிரி சிலது கண் கல்வியும் சில பெண்கள் ப பசங்களை வந்து ச சரியா யாரும் படிக்க வைப்பதில்லை பெண்கள் அதிகமாக படிச்சு என்ன பண்ணப்போறாங்க சில மா பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைப்போம் வைக்க மாட்டேறாங்க அதுக்கு காரணம் என்னானு அவங்களுக்குதான் என்ன காரணம் அந்த வீட்டுக்கு வேலையாக நம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படினு நினைச்சினு தன் பிள்ளையை படிக்க வைப்பதில்லை இதையே பா இதையே பல பிரச்சினை உள்ளன ஓகேவா அதனால இப்போ கிராமப்புற பெண்களுக்கு இலவசக் கல்வியும் வேலைவாய்ப்பும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ